இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் மக்களெலாம் என்ன நடனம் விரும்புகிறாங்கள்னா இப்போ சும்மா சினிமா பாட்டு போட்டு அதுக்கு வந்து நடனம் ஆடுறது நார்மலாக ஒரு நடனம் ஆடுறத்தான் மக்கள் எல்லோருமே விரும்புகிறாங்க ஆனால் அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது பரதநாட்டியோங்கிற ஒரு நான் தமிழ் மக்கத்துளோடய கலாச்சாரமே பரதநாட்டியம் தான் நடனம் அப்படின்னாலே பரதநாட்டியம் தான் அதை முதல நம்ம வெளிக்கொண்டு வரணும் ஒரு ஸ் ஒரு ப்ரோகிராம் ஒரு க விஷசம் நடக்குதுனா அதில் முதல்ல அதை முதல பரதநாட்டியம்னு ஒன்று நடத்தி அதுக்கு வணக்கம் டான்ஸுக்கே வணக்கம் கூறிகிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம எந்த ஒரு நடனன்னாலும் ஆரமிக்கணும் மக்களெலாம் ஆனால் இதை விரும்ப மாட்டிக்கிறாங்க ஏதோச்சும் ஒரு சினிமா போட்டு போட்டு பாட்டை போட்டு அதுக்கு தான் நடனம் ஆடுறாங்களே தவிர பரதநாட்டியம்னு ஒன்று வந்து விழிப்புணர்வாகவே இப்போல்லாம் இருக்கற மாட்டிக்கிது அதை வந்து நம்மளுக்கு விழிப்புணர்வாக கூற வேண்டும்